வாங்கள் மேம் என்ன பார்க்குறிங்க எல் எல்லாமே இருக்குது மேடம் என்ன சைஸில் வேணும் என்ன கலரில் வேணும் ஓகே ஜீன்ஸ் வந்து என்ன சைஸில் வேணும் ஓகே ஆ இருக்குது மேம் தரேன் அப்புறம் வேறு என்ன வேணும் எங்களுக்கு வந்து இங்கே தள்ளுபடி ம் ஆ ஓகே எல்லாம் இருக்குது மேடம் ஆனால் இங்கே வந்து இப்போ தள்ளுபடி போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து இருபது பர்சென்ட் டிஸ்கவுண்டு மொத்தம் வந்து மூவாயிரருபா வருது அதில் தள்ளுபடி அறுநூறுவா போக மொத்தம் வந்து ரெண்டு நானூறு நீங்கள் வந்து பில் பண்ணனும் ஆ ஓகே தேங்க் யூ